பிரபஞ்சத்தில்ல நம்ம பார்த்தோம்னாங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் சில உயிரனங்கள் இருக்கறதாக சொல்லுறாங்க இப்போ பார்த்திங்கனா செவ்வாய் கிரகத்துலைங்க கூட தண்ணி இருப்பதாகவோ அங்கே எதோ பாறைகள் தண்ணி இருக்கறதாகவோ கொஞ்சம் ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி இந்த சேட்லைட் எல்லாம் போய் அனுப்பி அதெல்லாம் பண்ணி ஆராய்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கனா அங்கே தண்ணி இருந்தால் கட்டாயம் உயிரினங்கள் இருக்கிற மாதிரி தான் ஒரு தோணுது ஆனால் இன்னும் கால போக்குல தான் ஒவ்வொன்னாக ஒன்றுனா நம்பளுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு உ உயிருகள் இருக்கூடிய ஒரே கிரகம் வந்து நம்ம பூமி தானுங்க ஆனால் மற்ற கிரகத்தில் இன்னும் இருக்குதா ஆராய்ச்சி பண்ணிட்டுக்குறாங்க ஏன்னா இங்கே மக்கள் தொகையும் பெருகிப் போச்சி இனிமேல் வே இன்னொரு கிரகத்தை உயிரினங்கள் இருந்தால் கண்டுப்பிடிச்சாங்கன்னாத்தான் நம்ம இங்கே இருக்கிற மக்கள் தொகை இன்னொரு கிரகத்துக்கு ஷிஃப்ட்டுனாலும் பண்ண முடியும் அப்படியின்னு சொல்லியே எல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டுக்குறாங்க